நம்ம ஃபஸ்ட் நீண்ட நடைப்பயணத்துக்கு தேவையே வந்து தண்ணி தான் அந்த தண்ணியை வந்து நம்ம கூல்ட்ரிங்சாக எடுத்துக்க போகும்போது நம்ம வந்து அந்த கூல்ட்ரிங்ஸை வந்து ஆர்ட்டிஃபீஷியலாக கடையில் வாங்குவத விட நம்ம நேச்சராக வந்து வீட்டிலே ரெடி பண்ணி ஃபிரஷ்ஷாக எடுத்துட்டு போகிறது ரொம்ப நல்லது அதனால் நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது நீண்ட நடைபயணம் மேற்கொள்றதுனால் நம்மளோட உடம்புலருக்குற தேவையற்ற இதலாம் போயிட்டு நம்மளோட எப்பவுமே நடைபயணந்தான் நம்பளோட உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும்